நான் வந்து ஸ்டவ் வாங்கினேன் இவ்வளவு நாளாக வந்து அடுப்பில் தான் செஞ்சுட்டு இருந்தேன் அடுப்பில் செஞ்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து லேட்டாகிடும் கரெக்ட் டைம் சாப்பாடும் செஞ்சு கொடுக்க முடியாது பிள்ளைங்களும் ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிடாமே போயிவிடுவாங்க டைம்மாகிருச்சுனா இப்போ வந்து அடுப்பு கேஸ் ஸ்டவ் அடுப்பை வாங்கின பின்னாடி வந்து கரெக்ட் டைம் சாப்பாடு ஆகிடுது பிள்ளைங்களும் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூல் போயிடுறாங்க எங்கள் வீட்டுக்காரரும் கரெக்ட் டைம்க்கு வேலைக்கு போயிடுறாங்க அதனால் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் அடுப்பு வாங்கின பின்னாடி எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரெக்ட் டைம் சாப்பாடும் செஞ்சு ஆகிறது எங்கள் வீட்டில் இருக்கிறவுங்களும் கரெக்ட் டைம் வேலைக்கு போயிடுறாங்க அதனால் இந்த ஸ்டவ் வாங்கின பின்னாடி வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது